உங்கள் கிராமப்புற சமூகத்திற்கு வெளியே பயணம் செய்யும்போது நீங்கள் எதிர்கொள்ளும் சில பொதுவான சிரமங்கள் யாவை நான் கிராமத்தில் வசித்து வருகின்றேன் இதனால் நான் வெளியே செல்லப் போகும்போது கரெக்டான நேரத்தில் பேருந்து வருவதில்லை மட்டும் அப்படி மீறி வந்தால் எங்களை சுற்றி உள்ள கிராம மக்களும் அன்றன்று பயணம் செய்ய உள்ளதால் கூட்டங்கள் அதிகமாகவே வருகின்றன இதனால் ஏற்படும் சிரமங்கள் மற்றும் நான் இப்போது சென்னை சென்றுள்ளேன் அங்கு அங்கொரு அங்கு அங்கே ரயில் நிலையத்தில் உள்ள கூட்டங்கள் அதிகமாக இருந்தன மற்றும் ரயிலில் ஏறும்போது ரொம்ப நெரிசலான கூட்டம் நிறைந்திருந்தது எங்களால் உக்காந்துக்கூட இருக்க முடியவில்லை மற்றும் நாங்கள் பாத் ரூம் அருகிலுள்ள ஒரு

டிக்கெட்டின் விலை உயர்வு உயர்ந்துள்ளது பேருந்தில் மற்றும் அதில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அதிகமாக இருந்தனர் இதனால் எங்களால் உட்காந்துக்கூட போக முடில முடியவில்லை மினிமம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரை நின்றுக்கிட்டே கடந்தோம் என்பது ஒரு சிரமங்கள் பொதுவான சிரமங்கள் மற்றும் டிக்கெட் விலை உயர்ந்ததே ஒரு சிரமம் மற்றும் பயணம் செய்யும்போது கூட்டமாக இருக்கின்றது அது ஒரு சிரமம் மற்றும் கரெக்டான நேரத்தில் பேருந்து வருவதில்லை என்பது அது ஒரு சிரமமாக இருக்கிறது மற்றும் வெளி இடங்கள் செல்லும்போது முன் அனுபவம் தெரிந்தவர்களிடம் செல்லும் ஏனென்றால் அலைச்சல் அதிகமாக உள்ளது இவை வெளியே செய்யும் வெளியே பயணம் செய்யும் சில பொதுவான சிரமங்கள் ஆகும்